எனக்கு வந்து பெருசாக அரசியலை பற்றி எதுவும் தெரியாது எங்கள் ஊர் எம்எல்ஏக்கள் வந்து இவங்க தான் அப்படிங்கிறது மட்டும் தெரியும் பரமத்து தொகுதியில் வந்து சேகர் அண்ணண் இருக்காரு அதே மாதிரி திருச்செங்கோடு தொகுதியில் வந்து ஈஸ்வரன் இருக்காரு பள்ளிப்பாளையம் தொகுதியில் தங்கமணி அண்ண இருக்காரு இவங்க பெரெல்லாம் மட்டும்தான் தெரியும் தங்கமணி அண்ண எம்எல்ஏவாக எம்எல்ஏவாக இருக்கும் போது சரி ஃபஸ்ட்டு எம்பியாக இருக்கும் போது சரி நிறைய மக்களுக்காக செஞ்சுருக்காரு சேகர் அண்ணன் இப்போ தான் எம்எல்ஏவாக வந்துருக்காரு அவரும் மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு இருக்காரு ஈஸ்வரன் அண்ணனும் அதே மாதிரி தான் அவங்க செய்யுறது எல்லாமே தெரியும் அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரில ஈஸ்வரனும் நிறைய மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காரு எனக்கு வந்து அரசியல் அவ்வளோ தான் தெரியும் பெருசாக எனக்கு எதுவும் தெரியாதனால் என்னோடய கருத்துக்கள் வந்து அரசியலை பற்றி ஒன்றுல்ல